ஹலோ

ஆ நாங்கள் காரியமங்கலத்துலேருந்து பேசுகிறோங்க என் பொண்ணுக்கு ப்ரின்ஸ்பல் ப்ரின்ஸ்பல் மேடம்மா ஆ நான் வந்து ஷாமினியோடய மதர் பேசுகிறேன் நான் என் பொண்ணு டென்த்து படிச்சிட்டால் இப்போ லவென்த்து சேர்க்கணும் உங்கள் ஸ்கூலில் சேர்க்கலான்னு பார்க்குறேன் எனக்கு என் பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு க்ரூப் கிடச்சா நல்லாயிருக்கும் ஆ ஆ ஃபோர் ஃபிஃப்ட்டி ஆ ஃபீஸ் ஒரு த தேர்ட்டி தௌசண்ட் ஆர் தேர்ட்டி ஃபை தௌசண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும்

கொஞ்சம் கம்மி பண்ணமாட்டீங்களா மேம் ப்ளீஸ் மேம் நானே ரொம்ப கஷ்டம் எங்கள் வீட்டுக்காரர் வேற உடம்பு சரியில்லை எப்படியாவது பிள்ளைங்கள நல்லா படிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் நான் இந்த ஸ்கூலில் நல்ல கோச்சிங் இருக்குதுன்னு எங்களுக்கு கல்வியை தான் கொடுக்க முடியும் ஃபீஸு ஃபீஸ் கம்மி பண்ணுங்களேன் ப்ளீஸ் ஆ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் மேம் சொல்லுங்கள் மேம் ஆ சொல்லுங்கள் மேம் ஆ சொல்லுங்கள் மேம் ம் ஃபோனில் க பேசுனால் ஓகேவா நேரில் போகிறத விட அப்படியா சரி சரி மேம் நீங்களும் ஒரு ரெக்கமண்ட் பண்ணுங்க ஆ ம் ம் ஓகே ஓகே ஓகே மேம் ஓகே நான் ஓகே மேம் நான் செண்ட் பண்ணிடுங்க ஓகே மேம் ஆ ஓகே மேம் தேங்க் யூ தேங்க் யூ மேம் ஓகே தேங்க் யூ மேம் ரொம்ப நன்றி மேம் நான் எப்படி ஏ பிள்ளைகள படிக்க வைக்கணும்னு நினச்சேன் நீங்கள் ரொம்ப உதவி செஞ்சுருக்கீங்க நன்றி தேங்க் யூ மேம் தேங்க் யூ ஆ ஓகே